ஹலோ ஆமாங்க சரி ஓகே சரி இப்போ பத்து பேர் போகிறதுனா எல்லாேருமே பெரியவங்களா இல்லை சின்ன குழந்தைங்கெல்லாம் இருப்பாங்களா ஆ சரி ஆ சரி ஓகே ஓகே ஆ ரைட்டு இப்போ சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணுமா இல்லை பக்கத்தில் இருக்கிற வேறு வேறு இடங்களுக்கும் போய்விட்டு வரணுனு நினைக்கிறீங்களா ஆ இல்லைம்மா இப்போ நாம் எதுக்காக நான் இதை கேட்க்கறேன் அப்படின்னா இப்போ அங்கிருந்து போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நான் இப்போ வந்து நீங்கள் எப்போ கிளம்பணும் எப்போ கிளம்புறதுக்கு டைம் ரெடியாக இருக்கீங்க அப்போ எப்போ போய்விட்டு எப்போ ரிட்டன் ஆக போகிறோம் இதையெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் வந்து அதுக்கான ரேட்டை உங்களுக்கு சொல்ல முடியும் ஒன்று அப்புறம் எனக்கு அந்த வழிகளில் டோல் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த டோலுக்கு எவ்வளோவு காஸ்ட் ஆகுன்னு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்புறம் டிரைவர் படி எவ்வளோவு அப்புறம் டீ டீசல் போடணும் அதெல் அதுக்கெல்லாம் எவ்வளோவு அதை எல்லாம் நான் சொல்லணும் அதுக்காக தான் நான் கேட்கறேன் ஓகே ஓகே ஓகே இப்போ ஆ ஆ சரிப்பா இப்போ ஒன் டே தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் இப்போ உங்களுக்கு அந்த ஒன் டேக்கு வந்து இப்போ சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வருன்னால் ஒரு அ அ அப்பு வந்து அப்பு மட்டுமே எ எப்படின்னா ஹண்ட்ரேட் அண்ட் டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் வரும் இப்போ டவுன் வரும்பொழுது ஒரு இன்னொரு ஹண்ட்ரேட் அண்ட் டுவெண்டி கிலோமீட்டர்ஸ் வரும் அப்போ டூ ஃபார்டி கிலோமீட்டர்ஸ் வரும் இப்போ இந்த டூ ஃபார்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே அங்கே இருக்கிற டோல்லில் வந்து அப்புக்கு மட்டுமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஆகுது அப்புறம் டவுனுக்கு வரும்போது ஒன் சிக்ஸ்டி ஆகும் அப்போ ஆ ஆ வெரி குட் ஆ ஆ ஓகே ஒரு நல்ல டிரைவரே கொடுத்துறேன் பொறுமையாக இருக்கிறவரையே உங்களை எல்லாத்தையும் கவனமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் கொடுத்துறேன் டீசல் வந்து நீங்கள் ஏறின உடனேவே பக்கத்து ஸ்டேஷனில் போய் அவர் வந்து டீசலுக்கான பணம் கேட்பாரு அதை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க மற்றதை எல்லாமே நான் வந்து தெளிவாக அரேஞ்ச் பண்ணிடுறேன் கவலை இல்லாமல் நீங்கள் போய்விடலாம்